கோயமுத்தூரில் கோவைப்புத்தூர்ல ஒரு ச சில்ட்ரன்ஸ் சாரிடபுள் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குதுங்க அங்கே வந்து சின்ன குழந்தையிலருந்து கொறைஞ்சது ஒரு பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் நிறைய பேரு இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து யாருமே இல்லை யாருமே கூட கூட யாருமே இல்லை எல்லாருமே இங்கே இங்கே இருக்கிறவங்க தான் அவங்கள வச்சு அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து சாப்பாடு சாப்பாடு துணி எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாழவச்சுட்ருக்குறாங்க நிறைய பேரு அதுக்கு உதவியும் பண்ணுறாங்க இப்போ போன வாரோங்கூட நம்ம அங்கே வந்து எனக்கு எங்கிட்ட உதவி கேட்டாங்க ஒரு கொழ குழந்தைக்கி ஆப்ரேஷன் பண்ணுன் சொல்லி நிறைய பேரு வந்து ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கெஞ்சி கேட்டு அவங்க பண்ணி தராங்க இவு இவங்களே வச வசதி இல்லாதவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அவங்களே இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களே கேட்டு போய் பண்ணி தராங்க இவங்க நிறைய பேருகிட்ட உதவி கேட்டு ட்ரஸ்ட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வராங்க குழந்தைகளுக்கு படிப்பு உணவு உடை உடுத்த உடை எல்லாமே வாங்கி எல்லாமே பண்ணி தராங்க இப்போது நம்ம வீட்டில் எப்படி வீட்டில அப்பா அம்மா இருந்து எப்படி பார்த்துப்பாங்களோ அதவிட நல்லா பார்த்துக்குறாங்க ட்ரஸ்ட்டில் இதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ண நிறைய பேர் முன் வந்து உதவி பண்ணுறாங்கோ ஒன்றும் ப நீங்களும் ஏதாச்சும் இருந்தால் உதவி பண்ணுங்கள் வந்து இப்போ கொ படிக்க படிக்க வைக்கிறதும் சரி மேற்படிப்பு படிக்க வைக்கிறதும் சரி ட்ரஸ்ட்டில் வந்து நிறைய நிறைய மாட்டுத்திற மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் இருக்கிறாங்க பட்டு மாற்றுத்திறனாளி இல்லாத குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் எல்லாத்துக்கும் வந்து உதவி உதவி பண்ணிட்டுருக்குறாங்க அவங்களே கூப்பிட்டு உதவி பண்ணிட்டுருக்குறா